எனக்கு வந்து வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வரைஞ்சிருக்கேன் எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து வந்து நான் நிறைய வரைவேன் எங்கள் வீட்டில் வந்து பாராட்டுவாங்க நல்லா வரைகிற அப்படின் சொல்லிட்டு எல்லாருமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க பாராட்டுவாங்க கொஞ்சம் வளர வளர நான் வரையும்போது இதெல்லாம் என்ன ஒரு ட்ராயிங் கேவலமாக இருக்குது என்ன நீ வரைகிற கேவலமாக இருக்குது தயவுசெய்து வரையிறவங்கள கேவல கேவலப்படுத்தாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அதுலாம் காதில் வாங்கல என்னால் என்ன வர முடியுமோ நான் அதை நான் வந்து கத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை பாத்தேன் பாத்தேனா கண்டிப்பாக அதை நான் வரைவேன் பார்த்து வரைவேன் எனக்கு அவ்வளோ ஒரு டேலன்ட் இருக்குது மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் நம்புறேன் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்மிச்சாங்க பரவாயில்ல நீ ஓவியம் வந்து கொஞ்சம் நல்லாத்தான் வரைகிற அப்படின் சொல்லிவிட்டு அப்பறம் என்னுடைய நான் படிக்கும்போது டீச்சர் அவங்கள்டலான் நான் காமிப்பேன் டீச்சர் இது எப்படி இருக்குது அப்படின்லான் நான் கேப்பேன் நல்லாயிருக்குமா அப்படின் சொல்லுவாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க வந்து பேரன்ட்ஸை தவிர பாக்கி எல்லாருமே வந்து இதெல்லாம் கேவலமாக இருக்குது இதெல்லாம் என்ன ஒரு ட்ராயிங்கு நீ ஓவியம் பண்றவங்களை அசிங்கப்படுத்தாதே அப்படிலான் சொல்லுவாங்க நான் அதெல்லான் நான் காதில் வாங்கல நான் வரைய ஆரமிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நிறைய இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எவ்வளோவோ இன்டர்நெட் மூலிமா நம்ம கற்றுக்க ஆரமிச்சேன் அது இப்போ நான் மட்டும் கற்றுக்காம மற்றவங்களுக்கும் நான் கத்துக்கொடுக்குறன் ஏன்னா ட்ராயிங் வந்து ஒரு கலை அவ்வளோதான் அது வந்து யாராக இருந்தாலுமே பண்ணலாம் இந்த ஏஜ் அந்த ஏஜ் அப்படிலான் கிடையாது யாராக இருந்தாலுமே அந்த கலையை பண்ணலாம் எனக்கு வந்து அந்த கலையை ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ஓவியம் வரைய நான் நல்லா வரைஞ்சேன் மற்றவங்களுக்கும் நான் கத்துக்கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு கற்றும் குடுப்பேன் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்கலான் வந்து நல்லாயிருக்குனு சொல்ல ஆரம்மிச்சாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டும் சொல்ல ஆரம்மிச்சாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படினா அந்த ஓவியம் வந்து ஒரு விற்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்தேன் ஏன்னா இப்போ உள்ளவங்கலான் வந்து சுவுத்துல மாட்டணும் அப்படின் சொல்லிட்டு அந்த ஓவியத்தை வந்து வாங்க ஆரம்மிச்சாங்க அதனால் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு இதாக கேட்பாங்க அவங்களுக்கு நான் அதை வரைஞ்சு குடுப்பேன் அவங்க ரொம்ப பிடிச்சி நான் ஒரு பெரிய கடை வைக்க ஆரமிச்சேன் அதில் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் ஓடிட்டிருக்கு அந்த ஓவியம் வந்து வரைஞ்சு இப்போ நான் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நான் வந்து இப்போ ஆயிட்டேன் அதுக்கு எல்லாம் காரணம் வந்து என்னை வந்து யார் யார் வந்து மோட்டிவேஷன் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்கதான் அவங்கதான் இதுக்கு காரணம் நான் இவ்வளோ நல்லா வந்தது ஏன்னா அவங்கதான் என்னை சொன்னாங்க நீ வந்து நல்லா செய்யமாட்டே அப்படின் சொல்லிட்டு இதுக்கு நான் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு காரணம் என்னை வந்து டிமோட்டிவேஷன் பண்ணவங்கதான்